எங்கள் பகுதிகளில் உள்ள எம்பி அய்யா அவர்கள் மிகவும் நல்ல மனமுடையவர் அவர் எம்எல்ஏவாக இருந்து எம்பி பதவியை பிடித்தவர் அந்தளவுக்கு மக்களிடையே சென்றடைந்த தலைவர் அவர் ஏனென்றால் எந்த ஒரு விழாவானாலும் அவ்விழாவில் பொதுமக்களுக்கு இயன்ற உதவிகளை செய்வார் எடுத்துக்காட்டாக தீபாவளி என்றால் பலாரங்கள் பணம் இதுபோல மக்களுக்கு உதவி செய்வார் பொங்கல் என்றால் கரும்பு வெல்லம் அரிசி இதே போல பாத்திரங்கள் அதே போல இல்லாதோர் அனைவருக்குமே அவர் உதவி செய்வார் அனைத்து மக்களும் போற்றக்கூடிய முக்கிய தலைவராக அவர் திருவாரூர் மாவட்டத்தில் எனது ஊரின் எம்பி ஆக இன்றளவும் அவரை எதிர்க்க ஆளில்லை இந்தளவுக்கு மக்களிடையே ஒரு நல்ல மதிப்பை பெற்றவர் அந்த தலைவர்